ஹலோ ஆ சொல்லுங்கம்மா யார் ஆ ஆமாங்க ஆமாங்க சொல்லுங்கங்க ம் ம் சொல்லுங்கம்மா நீங்கள் எவ்வளோவுக்கு பார்க்குறீங்க ஐம்பதாயிரமா அங்கெல்லாம் லட்சக் கணக்கில் போகுது மேடம் அது என்ன பைபாஸ் பக்கமே பத்து லட்சரூபாய்க்கி பத்து பதினஞ்சு லட்சரூபாய்க்கி மேலே போகுது அதை தாண்டி தான் உள்ளே உள்ளே போனால் தான் கொஞ்சம் குறையும் அந்த பைபாஸ் பக்கம் போனால் கொஞ்சம் குறையும் ஆ அதுவே பதினஞ்சு லட்சத்துக்கு மேல் வரும்மா அங்கேத் தண்ணி அது தான் எல்லா ஆ எல்லாம் இருக்கும் ரோடு இருக்குது தண்ணி இருக்குது அந்தாண்ட உங்களுக்கு பைபாஸ்ஸு பட்டுக்கோட்டை டு தஞ்சாவூர் அந்த பைபாஸ்ஸு அந்தாண்ட போனால் மருங்கொளம் அந்த மாதிரி கிர சைடு இருக்குது நடுவில் இருக்கும் ஒரு ஃப்ளாட் ஆ ஸ்கூலும் அங்கேயே இருக்குது பக்கத்தில் ஒரு ஸ்கூ ஒரு ஸ்கூல் ஏதோ ஸ்கூல் ஒன்று இருக்குது காலேஜு ஒன்று இருக்குது ஆனால் வந்து ரேட்டு நீங்கள் கேட்கறதோட கொஞ்சம் முன்னேப் பின்னே வரும் பார்க்கலாமா ஆ எல்லா வசதியும் இருக்கும்மா அங்க ஹோட்டல் இருக்கும் அந்த எல்லா வசதியும் இருக்குது காலேஜு இருக்குது அதெலாம் எல்லா வசதியும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ரேட்டு நீங்கள் கூட கொள்ள இருந்தால் அட்ஜஸ்ட் ஆ பார்க்குறேம்மா நீங்கள் எப்போ என்னென்னு சொல்லுங்கள் எப்போ வர்றீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மூணு ப்ளாட்டு கையில் இருக்குது நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிஜிஸ்டர் வைச்சுக்கலாம் ஆ சரிங்கம்மா சரி சரி ஆ இந்த நம்பரை வைச்சுக்குங்க நீங்கள் எப்போது வர்றீங்களோ என்ன கூப்பிடுங்க நான் வந்து அங்கே அட்ரஸ் சொல்கிறேன் அங்கே பார்த்துக்கலாம் ச சரிங்கம்மா ஆ ரொம்ப நன்றிங்க சரி